ஆ ப்ரோ குடீவ்னிங் ப்ரோ நான் ஒரு பைக் வா ஒன்னு வாங்கணும் ப்ரோ அப்பாச்சி ஆர் டி ஆர் த்ரீ டென் மாடல் வந்துட்டு வாங்கணுன்ட்டு இண்ட்ரஸ்ட்ருக்கு அதோடய ப்ரைஸ் டீட்டைல்ஸ்லாம் வந்துட்டு எவ்வளோ ப்ரோ வருது ஆ சரி ப்ரோ டூ செவன்ட்டி வருங்களா இதில் வந்துட்டு இன்ஸூரன்ஸ்லாம் எத்தனை வருஷத்துக்கு ப்ரோ கவர் ஆகும் எத்தனை வருஷத்துக்கு நீங்கள் நீங்கள் போட்டுக் கொடுப்பீங்க ஃபைவ் இயர்ஸ்லயே வந்துட்டு தேர்ட் பார்ட்டி காம்ப்ரிகன்சிவ் எல்லாமே வந்துடுங்களா ம் ம் ம் சரி சரி சரி ப்ரோ சரி சரி ப்ரோ இப்போ ரெடி கேஷ்ன்னாள் என்ன லோன் போட்டு வாங்கறதுனாள் வந்துட்டு அதில் வந்துட்டு என்ன நமக்கு டெலிவரி எதுவும் லேட் ஆகுமா இல்லை அந்த மாதிரி எதுவும் பிராப்ளம் இருக்குங்களா இல்லை எப்படி ம் ஓகே ப்ரோ ஓ ஓகே ஓகே ஓகே ப்ரோ ஆ ம் ம் ம் புரியுது புரியுது புரியுது ப்ரோ சரி சரி சரி ப்ரோ ம் ம் சரி சரி ப்ரோ சரி ப்ரோ ஓகே ஓகே சரி சரி சரி ப்ரோ புரியுது புரியுது புரியுது இப்போ தான் இந்த வருஷம் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது ஸோ வந்துட்டு இப்போ புது மாடல் இன்ஜின் டொண்ட்டி டொண்ட்டி ஃபைவ் மாடல் இன்ஜின் வந்துருச்சுங்களா இல்லை டொண்ட்டி டொண்ட்டி ஃபோர் தான் இருக்கா நம்ம

ஆ அப்போது அப்போது இது வந்துட்டு பிஎஸ் சிக்ஸ்னு அதில் ஏதாவது கன்செஷன் பண்ணிக்கொடுப்பீங்களா இல்லை ம் ம் ஆ ஆனால் இப்போ வந்துட்டு லேட்டஸ்ட் மாடல்னால் ஆ ஆ சரி சரி ப்ரோ இப்போ நம்ம இப்போ வந்துட்டு நான் இப்போ நாளைக்கு வந்து நான் இப்போ வந்துட்டு ஆர்டர் கன்ஃபார்ம் பண்ணுறன்னா எனக்கு எவ்வளோ நாள்ல வந்தட்டு பைக் வந்துட்டு ரெடி ஆகும் டெலிவரி ஆகும் ஒன் வீக்ல டெலிவரி ஆயிடுங்களா சரி ப்ரோ ரெஜிஸ்ட்ரேஷன்லாம் நீங்களே பண்ணி கொடுத்துருவீங்களா ஆ ம் ம் ஓ ஓகே ஓகே ஓகே ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிட்டு தான் பைக்கே நம்மட் ஆ ம் ம் ம் புரியுது புரியுது புரியுது ப்ரோ இப் ஓகே ஓகே ஓகே ப்ரோ என்னென்ன கலர்ஸ் ப்ரோ அவைலபிளாக இருக்குது அந்த அப்பாச்சி ஆர் டி ஆர் த்ரீ டென்ல ம் ம் ம்

ம் ம் ம் சரி சரி ப்ரோ ஓ அப்போ நமக்கு இப்போ வேற கலர் வேணும்னா அது வந்துட்டு எவ்வளோ நாள் ஆகும் ஓகே ஓகே நம்ம என்ன வேரியண்ட் சூஸ் பண்ணுறமோ அது என்ன கலரோ ஆ ஓகே ஓகே ப்ரோ ம் ம் ம் புரியுது புரியுது சரி சரி சரி ஓகே ஓகே ப்ரோ இப்போது நமக்கு இந்த ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் பண்ணுவோம்ல இந்த ஷீட் கவர்ஸ்ஸு ஸ்டாண்ட்டு சைட் ஸ்டாண்ட்டு அ அதெல்லாம் வந்துட்டு என்னென்ன இருக்குது என்னென்ன கஸ்டமைஸ் நம்ம பண்ணிக்கலாம் நம்ம நீங்கள் டீஃபால்ட்டாக அதெல்லாம் என்னென்ன பண்ணுவீங்கள் இல்லை அதில் என்னென்ன நம்ம

ஆ ஓகே ப்ரோ

ம் ம் ம் ஓகே ஓகே ஆ ஓகே ஓகே சரி சரி ப்ரோ

ஓகே ஓகே ப்ரோ இப்போ இந்த மாடல்ல சரி சரி ப்ரோ இப்போ இந்த மாடல்ல வந்துட்டு ஷெல்ப் ஸ்டார்ட் மட்டுந்தான் இருக்குதுங்களா இல்லை மேனுவலா கிக் ஸ்டார்ட் மாதிரியும் இருக்குங்களா ம் ம் ம் புரியுது ஆ ஆ ஆமாம் ஆமாம் எடுத்துட்டாங்கள் சரி சரி ப்ரோ பேட்ரி வந்துட்டு லாங் லாஸ்ட்டிங்காக இருக்குமா ஏன்னா இப்போ ஒன்லி நம்ம ஷெல்ப் ஸ்டார்ட்டு தான் யூஸ் பண்ணுறோன்றப்ப பேட்ரி வந்துட்டு அடி வாங்கிடக் கூடாது

ம் ம் ம் சரி சரி ப்ரோ சரி சரி சரி ப்ரோ சரி ப்ரோ இப்போது ம் ம் ஓகே ஓகே ஓகே ஓகே ப்ரோ இப்போ நம்ம பர்ஸ்ட்டு பைக் எடுத்தவுடனே நமக்கு இந்த ஃப்ரீ சர்வீஸ்லாம் வந்துட்டு எத்தனை ஃப்ரீ சர்வீஸ் வரும் அதுக்கப்புறமா நம்ம எப்போ பே பண்ணி விடணும் பெய்டு சர்வீ அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாமே பெய்டு சர்வீஸ் தான் வரும் இல்லையா

சரி ப்ரோ சரி ப்ரோ ம் ம் ஓகே ஓகே சரி ப்ரோ சரி ப்ரோ சரி ஓகே சரி ப்ரோ சரி ப்ரோ சரி ப்ரோ அப்போது நாளைக்கி நான் வர்றேன் ப்ரோ நாளைக்கி நான் நேர்ல வர்றேன் நேர்ல வந்துட்டு நான் பார்த்துட்டு அந்த போட்டோஸ்ல என்னென்ன க கலர் வேரியண்ட்ஸ் வந்துட்டு என்னன்னு பார்த்துட்டு நாளைக்கி நம்ம சூஸ் பண்ணி நம்ம என்னன்னு பண்ணுவோம் ஓகே ப்ரோ ஓகே ப்ரோ ஆ தேங்க்யூ ப்ரோ தேங்க்யூ